நான் இரண்டு முறையுமே விரும்புகிறேன் நேருக்கு நேர் சென்றால் தான் அங்கே போய் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது என்னென்ன நம்ம பண்ணலாம் டெப்பாசிட் பண்ணலாம் வித்ட்ரால் பண்ணலாம் நேரில் போய் நம்ம டீடெயில்ஸாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அதில் வந்து ஆன்லைனில் பார்த்தா அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இது தான் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் ஆனால் வந்து ஆன்லைனில் டக்குனு ஒரு எமர்ஜென்ஸிக்கு கேஷ் அனுப்பணும் அப்படிதான் டக்குனு இது பண்ணலாம் ஏதோ நம்ம ஆர்டர் பண்ணணும் தான் நம்ம அங்கே போய் கடையில் தான் போய் ஆர்டரு பண்ணி அவங்க கேஷ் கொடுக்கணுலாம் கிடையாது இதிலே ஆர்டரு பண்ணிணா பொருள் வந்து வந்துடும் ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து ஈஸியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பேங்கிங் இப்போ ப்ரொவைட் பண்ணுது ஸோ ரெண்டுமே என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பெஸ்ட்டு